பதிமூன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினாறு பன்னினண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது